கோழிக் கடையாப்பா ஆ நான் என் கோழிக் கடைக்கு எங்களுக்கு ஒரு ப கோழி தேவைப்படுதுப்பா என்னென்ன கோழி வச்சிருக்கீங்க ம் ம்

நாட்டுக்கோழி ஒரு பத்து வேணும்ப்பா நாட்டுக்கோழி

சேவலே கொடுங்கப்பா ஆ ஏ வான்கோழி எல்லாம் எப்படி நல்லதாப்பா

சரிப்பா எங்களுக்கு ஒ சரிப்பா எங்களுக்கு நாட்டுக்கோழியில பத்து வான்கோழியில ஒரு பத்து கொடுங்க

எங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் சென்று தேவைப்படும்ப்பா ஆ கடை வச்சிருக்கறோம் கடைக்கு தேவைப்படுது அதனால் ரேட்டு கொஞ்சம் பார்த்து போட்டுக் கொடுங்க ஆ நீங்களே எடுத்து வந்து கொடுத்தா நல்லா இருக்கும் நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டம்ப்பா தோல் உரிச்சு கொடுத்தா எவ்வளோ தோல் உரிக்காமல் கொடுத்தா எவ்வளோப்பா ஆ ஆ சரிப்பா சரிப்பா தோல் உரிக்காமலே கொடுங்க தோல் உரிக்காமலே கொடுங்க நாங்கள் வே உரிச்சிக்கிறோம்

ஆ சரிப்பா நீங் நீங்களே எடுத்து டெலிவரி பண்ணிடுங்கள் வேற என்ன காட இருக்கா ஆ ஆ காடை ஒரு பத்து கிலோ கொடுத்துருங்க கிலோ கணக்கா கோழி கணக்கா காடை கிலோ கணக்கு தானா சரிப்பா என்னாப்பா தருவீங்கள் கௌதாரி காடை வாங்குனா கௌதாரி ஃப்ரியா சரி சரிப்பா புரியுது சரிப்பா பிரச்சனை இல்லை ஆ ஆ சரிப்பா